எனக்கு பயணம் செய்யணும்னு ஆசை இருந்துருக்கு ஆனால் நம்ம மாநிலத்துக்குள்ளே தான் அதிகமாக போயிருக்கேன் ஆனால் மாநிலம் விட்டு மாநிலம் போனதுனு பார்த்தேனா கேரளா போயிருக்கேன் கேரளாவில் எதுக்கு போயிருந்தேன்னா சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கோம் அங்கே மாலை போட்டால் மட்டும் தான் விடுவாங்க என்ன நோக்கமாக போனேன்னா சாமியை பார்க்கணும் சாமி தரிசனம் பண்ணணுன்றதுக்காக குடும்பத்தோடு போனோம் நான் எங்கள் அப்பா என் அண்ணன் எல்லாரும் போயிருந்தோம் அது எப்படி போனேன்னால் ட்ரெயினில் போயிருந்தோம் போய்ட்டு நல்ல சாமியை தரிசனம் ப மாலை போட்டால் மட்டும் தான் விடுவாங்க மாலை போட்டு போனோம் எல்லாம் போய்ட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு சாமியை பார்த்து நல்ல மனம் இதோடு வந்தோம் அதுக்கு அப்புறம் எங்கே போனோம்னு பார்த்தன்னா திரும்ப ஆந்திராவுக்கு போனோம் ஆந்திராவில் எது எந்த கோயிலுக்கு போனோம்னு பார்த்தன்னா இதுக்கு சா ஏழுமலையான் கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த ஏழுமலையானை பார்க்குறதுக்காக போயிருந்தோம் அந்த நோக்கத்துக்காக தான் போயிருந்தோம் ஏலு ஏ ஏழுமலையானை பார்த்து தரிசனம் பண்ணறதுக்காகயே போயிருந்தோம் குடும்பத்தோடு அப்பவும் குடும்பத்தோடு தான் போயிருந்தோம் நான் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் போயிருந்தோம் அங்கே போய்ட்டு தரிசனம் செஞ்சிட்டு நல்லா நல்ல மன நிறைவோடு வந்திருந்தோம்